குக்கரை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பயன்படுத்துறது வந்து முதல்ல தப்பு ஏன்னா வந்து குக்கரில் வைக்கிறனால சாதம் என்னாகிறது அந்த கஞ்சியெல்லாம் ஃபுல்லாக வந்து வடிக்காமல் உள்ளேயே வந்து அப்படியே ஆவியோடு அந்த இதை ப்ரெஷர் ஆகிறனால அதனால் வந்து இப்போல்லாம் வந்து இந்த குக்கர் சாப்பாடுனால் தான் நிறையா வந்து பேஷண்ட் ஆகிறாங்க சுகர் சக்கரை இது மாதிரி நோய்கள் வருது இது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த குக்கர் சாப்பாடு சாப்பிட்றதுனால தான் வருது அந்த இதுவும் வந்து நம்ம வந்து வடித்த சாதம் சாப்பிட்டம்னா அதில் உள்ள வந்து அந்த கஞ்சிலாம் இதாக ஆகிடும் நம்ம வடித்த சாப்பாடு மட்டும் போட்டு சாப்பிட்டம்னா அது வந்து ரொம்ப நல்லது அந்த காலத்தில் இருக்கவங்களும் வடித்து சாப்பிட எங்கே குக்கரா யூஸ் பண்ணிணாங்க எல்லாரும் வடித்த சாப்பாடு வடித்து தான் சாதம் சாப்பிடாங்க அவங்க வந்து ஹெல்த்தியாக தான் இன்னம் வரைக்கும் நம்ம பாட்டி தாத்தாலாம் இருக்காங்க ஆனால் இப்போலாம் வந்து இந்த குக்கர் சாப்பாடு சாப்பிட்றவுங்க வந்து ஒரு ஐம்பது வயது வரைக்கும் கூட உயிரோடு இருக்கிறதே ரொம்ப வந்து இதாக இருக்கு ஆனால் இதனால் வந்து இப்போ இல்லைன்னா வந்து குக்கர் சாதம் எப்போலாம் வச்சிக்கலாம்னா வேணுணா வெரைட்டி ரைஸ் இது மாதிரி பிரியாணி இது மாதிரி தக்காளி சாதம் வச்சிக்கிறதுக்கு வேணுணா செட் ஆகும் தவிர இந்த டெய்லியும் வந்து குக்கர் சாதத்தில் வச்சு சில டைமில் வந்து நமக்கு வெயிட் போடும் கொலஸ்ட்ரால் ஏறும் இதனால் வந்து நம்ம குக்கர் சாப்பாடு வந்து மேக்சிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது முடிந்த வரைக்கும் வந்து நம்ம சா வடித்த சாப்பாட வந்து ட்ரை பண்ணணும் இந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள்லாம் வேலைக்கு போகிறனால அந்த காலத்தில் வந்து பெண்கள்லாம் வேலைக்கு போகல அவ்வளோக்கு அதனால் வந்து அவங்களுக்கு வடிக்கிறதுக்கு டைம் இருந்துச்சி எல்லாம் இருந்துச்சி ஆனால் இந்த காலத்தில் வந்து பெண்களும் வேலைக்கு போகிற சுச்வேஷன் வந்துருக்கனால் அவங்களால வந்து சாப்பாடு உலை வச்சு சாப் அரிசி போட்டு அதை வடிக்கிற நேரத்தில் குக்கரில் வந்து ரெண்டு மூணு விசில் வச்சிகிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கு விசில் வர டைமில் இங்கிட்டு காய் பொரியல் இதெல்லாம் செஞ்சிடுறாங்க இதனாலேயே வந்து குக்கர் சாப்பாடு வந்து இந்த காலத்தில் வந்து அதிகமாக ஆகிடிச்சி இதனால் வந்துட்டு மக்கள்லாம் வந்து சில காலம் உயிரோடு இருக்காங்க சில பேர் வந்து ஹார்ட்டடாக்லேயே இறந்து போயிடுறாங்க இத மாதிரிலாம் வருது இது மாதிரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்குணுன்னா குக்கர் சாப்பாடு நம்ம சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும்